சத்தமாக சிரிக்க வைச்ச புக்குன்றதை விட இப்போ புஸ்தகம் படிச்சுருக்கேன் அதில் சிரிக்க வெச்சுருக்கறது ஒரு கதாபாத்திரம் நல்லா சிரிக்க வைப்பாங்க அந்த புஸ்தகம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் நாவல் பொன்னியின் செல்வன் வந்து புஸ்தகம் படிச்சுருக்கேன் அதில் வந்து நிறைய கருத்துக்கள் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாமே அதில் வந்து இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சிரிக்க வச்சாங்கன்னா அதில் வந்து வந்தியத் தேவனும் அப்புறமேட்டுக்கு ஆழ்வாருக்கடியன் ரெண்டு கதாபாத்திரங்கள் அதில் இருப்பாங்க அந்த புஸ்தகத்தில் தான் அந்த வந்தியத் தேவன் வந்து சிவனோடய பக்தனாக இருப்பான் ஆழ்வார்க்கடியான் வந்து பெருமாளுடைய பக்தனாக இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அந்த ஆழ்வார்க்கடியன் வந்து எங்கே போனாலும் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா வடிவேல் வந்து போக்கிரி படத்தில் தலை மேல் கொண்டையை வைச்சுக்கிட்டு மூணு மூணு ரூ வேஷம் போட்டுக்கிட்டு அந்த கொண்டையை மறந்துவிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி இந்த ஆழ்வார்க்கடியான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னால் ஒவ்வொரு வேஷத்தையும் போட்டுக்கிட்டு ராஜ ராஜ சோழன் கிட்டே போயிட்டு தகவல் சொல்லணும்னு போவான் வந்தியத் தேவனும் அந்த ஆழ்வாருக்கடியனும் ஒரே ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணக் கூடிய கேரக்டர்ஸ் தான் பட் ஆனால் இவன் மே வேறு விதத்தில் வேஷத்தில் போவான் அவன் எப்போ பார் என்னென்னால் நாராயணன் ஒருவனே நாராயணன் ஒருவனேன்னு சொல்லுவாங்க இவன் கார்த்திக் வந்து என்ன பண்ணுவான்னால் அந்த வேஷத்தை க கண்டு கரெக்டாக கண்டுபிடிச்சுக்குவாங்க அதனாலே அடிக்கடி அவங்களுக்குள்ள சண்டைகள் வரும் அந்த சண்டைகள் வந்து ரொம்ப சத்தம் போட்டு நம்ம சிரிக்கிற மாதிரி இருக்கும் அந்தக் கதாபாத்திரம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த புத்தகமும் நல்லா இருக்கும் அந்த பொன்னியின் செல்வன் புத்தகம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும்